ஹலோ

ஆ நாங்கள்

சூப்பர் மார்க்கெட்டுங்களா நாங்கள் காய் இது வாங்கணும் என்ன காய் இருக்குது எங்களுக்கு கத்திரிக்காய் ஒரு கிலோ கொடுத்துருங்க உருளைக்கெழங்கு ஒரு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ கொடுத்துருங்க ஆ பரவாயில்ல ஆ பரவாயில்ல ரெண்டு கிலோ கொடுத்துருங்க அப்புறம் முருங்கக்கா எவ்வளோ கிலோ நாற்பது ரூபாவா சரி நாற்பது ரூபாய்ல அது கொடுத்துருங்க ஆமாம் காலிஃப்ளவர் புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு கொடுத்துருங்க அப்புறம் இஞ்சி இருக்குங்களா

ஒரு கால் கிலோ போதும் ம் வேறே ஃப்ரூட்ஸ் எதுவும் இருக்குங்களா ஃப்ரூட்ஸ் எதுவும் இருக்கா ஆப்பிள் ஒரு ரெண்டு கிலோ கொடுத்துருங்க ஆ மாதுளம்பழத்தில் ஒரு ரெண்டு கிலோ கொடுத்துருங்க பெருசாகவே கொடுத்துருங்க அப்புறம் செவன்அப் ஒன்று கொடுத்துருங்க ஒரு மாஸா ஒன்று கொடுத்துருங்க அவ் நார்மல் கொடுத்துருங்க ஆ நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா ஆன்லைன் தானா இல்லை சரி நான் வந்து சரி நான் நேரிலையே வந்து வாங்கிக்கிறேன் ஜிபே பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஆ சரிங்க ஆ ஆமாம் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஆ சரிங்க